ஹலோ ஆ நான் லண்டன்லேருந்து இப்போ தான் சார் வந்திருக்கேன் இங்கே வந்து டூரிஸ்ட் ப்ளேஸுலாம் எங்கேருக்கு எனக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி சொல்கிறீங்களா

ஆ ஆ ஆமாம் ஆமாம்

இந்தியா ஃபுல்லாக பார்த்தா நல்லாயிருக்கும் சார் நான் இப்போ வந்து ஹைத்ராபாட்ல இருக்கேன் நான் திருப்பி ஒரு நெக்ஸ்ட் வீக் லண்டன் போகிற மாதிரி இருக்கும் ஆ நான் மட்டும் தான் சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஒன் வீக் சுற்றிப் பார்க்குற மாதிரி தான் சார் ப்ளானு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ம் தேங்க்யூ